தஞ்சாவூர் பெயிண்டிங்கெலாம் ரொம்ப பாதுகாக்க வேண்டியது அவங்க வந்து இதை பென்சிலால் வரைஞ்சிருக்க மாட்டாங்க பெயிண்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஃபுல்லாக செதுக்கியிருப்பாங்க செதுக்கி செதுக்கியிருப்பாங்க அது இது நம்ம வந்து பாதுக்காக்க வேண்டும் இப்போ அடுத்து வர்ற சந்ததியருக்கு நான் எப்படி இருந்தாங்க இதெல்லாம் இதில் எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சு கொள்ளுவது அவசியம் அதனால் தஞ்சாவூர் பெயிண்டிங்கு இந்த சிற்பம் கல்வெட்டுக்கள் இந்த கலம்காரி அதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும் அடுத்து வர்ற சந்ததியருக்கு நம்ம எப்படி வாழ்ந்தாங்க ஒரு காலத்தில் அதெல்லாம் தெரிந்துகொள்வது அவசியம்